பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்து பன்னெண்டு பத்தொம்பது மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று